ஸ்கூல் லைஃப் நான் வந்து கிளாஸ் வந்து சிக்ஸ்த்து டூ எயித்து எடுக்கிறேன் சோசியல் சயின்ஸ் எடுக்கிறேன் ஆக்சுவலி நான் படிக்கிற நான் வந்து மேஜர் வந்து மேத்ஸ்தான் ஆனால் நான் சிக்ஸ்த்து டூ எயித்துதான் கிளாஸ் எடுக்கிறேன் ஏன்னால் வேகன்ட் சோசியல் சயின்ஸ்தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு சோசியல் சயின்ஸ் கொடுத்தாங்க இருந்தாலும் நான் மேக்ஸ் டீச்சருன்றதை தாண்டி நான் சோசியல் எடுக்கணுன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருந்துச்சு அதனால சோசியல் சயின்ஸ் எடுத்தேன் சிக்ஸ்த்துக்கு செவன்த்துக்கு எயித்துக்கு காலையில் ரெண்டு அவரு ம மதியம் காலைல ரெண்டு அவர் இருக்கும் மதியம் ஒரு ரெண்டு அவர் இருக்கும் ஒரு அவர் ஃபிரீயாக அவர் இருக்கும் லெஷர் அவர் இருக்கும் லன்ச் முடிச்சுட்டு அப்புறம் லாஸ்ட் அவர் ஃபிரீயாக ஆயிட்டு நாங்கள் கிளம்பி வந்துடுவோம் ஃபிரீயாகதான் இருப்போம் சோசியல் அவ சோசியல் சயின்ஸுன்றதாலே கொஞ்சம் நாங்கள் ஸ்டடி பண்ணிட்டு அவர்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது கொஞ்சம் ஈசியாகதான் இருக்கும் மேக்ஸ் வந்து எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி நடத்தணும் கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் சோசியல் சயின்ஸ் அப்படி இல்லை கொஞ்சம் படித்தாலே பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுரும் அது மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ணாலே புரிஞ்சிடும் கொஞ்சம் ஈசியாகதான் இருக்குது ஆனால் மேக்ஸ் கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணி பிள்ளைங்களுக்கு புரிகிற மாதிரி நடத்தணும் அதனால இது கொஞ்சம் ஈசியாகதான் இருந்துச்சு பட்டு இருந்தாலும் கொ குழந்தைய வச்சுக்கிட்டு நான் கிளாஸ் போய் எடுத்துகிட்டு வர்றது ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்தான் எனக்கு இருந்தாலும் நான் டீச்சிங் எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் பேபியை வச்சுட்டு கூட நான் கிளாஸ் போயிட்டு பிள்ளைங்களுக்கு சொல்லிக்கொடுத்து ஸ்கூல் போயிட்டு வர்றேன் இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்தான் எனக்கு